எனக்கு ரெண்டு ஆண் பிள்ளைங்க பிறந்தாங்க அவங்க குழந்தையா இருக்க சொல்ல முதல் பிள்ளைக்கு பேர் வச்சேன் பேர் வைக்கும் போது ஞானத்தாய் ரெண்டு பேர் அது என் ஒய்ஃபுடைய அக்காவும் அக்கா வீட்டுக்காரர் ரெண்டு பேர் தான் வந்துருந்தாங்க அவங்க தான் ஞானத்தாய் அவனுக்கு பெயர் வச்சோம் முதல் வருஷத்துலயே மூ ஆறாம் மாதமே வச்சிட்டேன் அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் போடுறது கூப்பிட்டுருந்தாங்க அதுவும் குழந்த பிறந்த உடனே இன்ஜெக்ஷன் போட்டால் மூணாம் மாதம் இன்ஜெக்ஷன்னு அப்புறம் ஒன்பதாம் மாதம் ஒரு இன்ஜெக்ஷன்னு இந்த இன்ஜெக்ஷன் தொடர்ச்சியாக பண்ணோம் அதுதான் எங்களை பொறுத்தவரையிலும் செஞ்சது அந்த ஒரு வயதுக்குள்ள நடந்தது அதுதான்